ஹலோ வணக்கங்க சார் இந்த வீடு கட்டுறதுக்கு காண்ட்ராக்ட் பேசி வணக்கங்க வணக்கங்க சொல்லுங்கள் சரிங்க சரிங்க சந்தோஷம் ம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல சார் நமக்கு பில்டிங் கட்டணும் நம்ம இப்போது அதா அதுதான் அடித்தளம் மட்டுமா இல்லை ரெண்டு மாடி மூணு மாடி இதுமாதிரி

சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ ஆ ஆ சரிங்க ஏரியா எங்கே சார் இருக்குது நம்ம இடம் சஞ்சீவ் நகர் ஏரியாவில இருக்குதுங்க சிட்டி உள்ளுக்கு தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் உங்கள்ட்ட இருக்குதுன்றீங்க இப்போ நீங்கள் ஆ மெட்ரோலேருந்து நம்ம வந்து சார் முதல்ல சைட்டை பார்க்கணும் சார் அதுக்கு உண்டான பாதைகள் போக்குவரத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதில் அதுக்கு முதல்ல இப்போ கீழே இப்போ எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கட்டலாம் ஏன்னா பார்க்கிங் விடணும் உங்களுக்கு நான் இப்போ ச சைடில் நடப்பதை எல்லாம் வைக்கணும் இதுலாம் நடுவில் நம்ம எத்தனை சதுரத்தில் கட்டிடம் கட்ட முடியும் அதுக்கு மேலே ஸ்டெப்ஸு வச்சு நம்ம அதுக்கு மேலே நம்ம கட்டிடம் கட்டினோமுன்னா அதில் எத்தனை ரூம் எடுக்கணும் எத்தனை வீடாக பிரிக்கணும் நீங்கள் வாடகைக்கு விடுற மாதிரி இது இதுலாம் இருந்துச்சின்னாக்கா அதுக்குத் தகுந்த மாதிரி செய்யணும் வீடு இதுல்லாம் அதுக்கு தான் நான் இரண்டாவது தளம் வந்து நீங்ள் எழுப்ப போகிறீங்களா என்னன்றதுலாம் தெரிஞ்சிக்கணும் இப்போவே நம்ம எல்லாம் பேச முடியாதுங்கள் நம்ம வந்து இந்த சைட்டை நேராக பார்த்துட்டு இதில் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு நமக்குள்ள கூடி பேசுனோமுன்னால் தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன தொகை வருன்றதை நம்ம காண்ட்ரேட் பேசிக்காவோ இல்லை டேட்டு பேசிக்கா இல்லை நீங்கள் ஜாமான் வாங்கிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன இதுவோ அதுக்கு மாதிரி செஞ்சிக்கலாம் நம்ம

சரி சொல்கிறேன் சொல் கொத்தனாருக்குன்னால் ஆயிரத்தி இரநூறுவா வருது சார் சித்தாலுக்கு எழுநூத்தம்பது ரூபா வருதுங்க இது இல்லாமள் ஒரு பத்து பேர்த்துக்கு ஒரு மேஸ்திரி ஒன்று போடுவோம் நாங்கள் அவங்கள்லாம் ஒழுங்கா பார்க்கறதுக்கு அவங்க இது பண்ணுறதுக்கு இதை இதை சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துப் பக்கத்தில் இருந்து அவங்க எதுவும் தவறு பண்ணாங்கன்னாள் இவங்க இருந்து பார்க்கறதுக்கு இதில் எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே அவங்களுக்கு போகிறது தான் இதில் நம்ம எதுமே இது பண்ண முடியாதுங்கள் இதுக்கு இந்தாண்ட நம்ம ப்ளானிங் போடுறதுக்கு இன்ஜினியர் பார்க்கணும் அது இல்லாமல் எலி எலிவேஷனுக்குலாம் வந்து ஆர்க்கி ஆர்க்கிடெக்சர் பார்க்கணும் நம்ம இது இல்லாமல் நம்ம மாநகராட்சியில அனுமதி வாங்குறதுக்கு உண்டான வேலை எல்லாம் அது எல்லாம் இருக்குதுங்க ஆமாம் அதுக்கு ஆமாம் சார் அதுக்கு தான் அந்த ஏரியாவை பார்த்துட்டோமுன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கள் மாநகராட்சியிலலாம் அதுக்குத் தகுந்த மாதிரி நம்ம பேச முடியணும் நம்ம இங்கே ஃபோன்ல நம்ம பேசிகிட்டு இருந்தோமுன்னாள் அது வந்து ரேட்டு நமக்கு கரெக்டாக வராது அது நீங்கள் எத்தனை நாள்ல முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்குத் தகுந்த மாதிரி தாங்க பண்ண முடியும் அப்போ தொடர்ந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு பேரை போட்டிருவோம் குறையாம வேலை பார்க்கணுங்க ஆமாம் ஒரு அதுதான் எந்த சிமிண்ட்டாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாங்க ஒன்னும் தப்பு கிடையாதுங்க நம்ம இந்திய அரசாங்கத்தாள் அங்கீகரிக்கப்பட்ட எந்த சிமிண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் இல்லை இப்போ மண்ணுக்கு எல்லாம் இப்போ அலோடு இல்லைங்க தேவையானது இப்போ மணல் இது பண்ணுவோம் மற்றப்படி முக்கால்வாசி வந்து எம்சேண்டில் தான் நம்ம வந்து பில்டிங் செஞ்சாகணும் முன்னாடி மாதிரி நம்ம மணல்லே முழுக்க இந்த பில்டிங் கட்டினோமுன்னா பணம் அதிகரிக்கும் ரெண்டாவது உங்கள் அந்தளவுக்கு மணல் கிடைக்காதுங்க இப்போ நம்ம சௌகரியத்துக்கு சொல்கிறது வந்து உங்களுக்கு நாள் இழுத்துட்டு போய்டும் அதெலாம் நம்ம மரக்கடையிள் இங்க சொல்லி எல்லாமே இது பண்ணிக்கலாங்க நல்ல தேக்கில் வேணாலும் செஞ்சிக்கிலாம் இல்லை மாம் பலகை இது மாதிரி ஏதோ ஒன்று நம்ம இது வந்து நம்ம நேராக பார்த்துக் கூட செஞ்சிக்கலாங்க அதுக்கெலாம் இங்கே ஆளே இருக்காங்கள் நம்ம ம மரக்கடை பகுதியில் வந்து நிறையா பேர் மரக்கடை வச்சிருக்காங்கள் நம்ம அரியாமூலம் பகுதியில் இந்த மில்லில் வந்து மரம்லாம் அறுத்துக் கொண்டு வந்து வச்சிருந்து இங்கே கூட செஞ்சிக்கலாம் நம்ம ஆசாரிங்கள் எல்லாம் இங்கே நிறைய இருக்காங்கள் அதுலாம் செஞ்சிக்கலாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சொல்லுங்கள் சைட்ல வந்து நம்ம பார்த்துட்டு அந்த இடத்த பார்த்துட்டோமுன்னா நம்ம ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க சொல்லுங்கள் சார் நான் வந்து நேராக பாக்கிறேங்க ந நல்லது நல்லது